சார் நான் வந்து சென் ஜோசப் காலேஜ்லேருந்து உங்கள் ஸ்டூடண்ட் பேசுகிறேன் இந்த தேர்டு இயர் டிரிபுள்ஈ படிக்கிறேன் என்னோடய நான் வந்து கிரவுண்டில் விளாடும்போது என்னோடய ஐடிங் கார்டு மிஸ்ஸாகிடுச்சி சார் நெஸ்ட் மந்த்து செம் எக்ஸாம் வருது அதனால் அது இருந்தால் தான் எக்ஸாம் எழுத முடியும்னு மேம் சொன்னாங்க அதனால எனக்கு புதுசாக ஐடிங் கார்டு வேணும் சார் அதனால் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் நீங்கள் உங்கள்கிட்ட கேட்க சொன்னாங்க மேம் இல்லை சார் நான் பத்திரமாதான் சார் வச்சுட்டு போனேன் யார் எடுத்துகிட்டாங்க இல்லை எங்கேயோ மிஸ்சாச்சான்னு தெரிலைங்க சார் நாங் இல்லை சார் நாங்கள் எல்லார்கிட்டியுமே விசாரித்துட்டோம் நாங்கள் வெளாண்ட இடத்துலியும் தேடி பார்த்துட்டோம் சார் அங்கே எதுவுமே கிடைக்கவே இல்லை அதனால் தான் சார் உங்ககிட்ட கேட்டுட்டு கேட்கலான் அடுத்த மாசம் எக்ஸாம் வருதுல்லை சார் அதனால கன்ஃபாம் ஐடிங் கார்டு வேணும் அதனால தான் சார் உங்கள் கிட்ட கால் பண்ணேன் ஆ ஓகே சார் ஆம் தெரியும் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் இல்லைங்க சார் அது இருந்தால் தான் இல்லைங்க சார் அது இருந்தால் தான் எக்ஸாம் எழுத முடியும்ன்னு மேம் சொன்னாங்க அதனால் தான் சார் உங்களுக்கு கால் பண்ணோம் ஆ ஓகே சார் சாரி சார் இல்லை சார் நா பாத் பத்திரமாக தான் சார் வச்சுருந்தேன் அது மிஸ்ஸாகிடுச்சி அதனால் தான் சார் கால் பண்ணேன் அது கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணி தாருங்க சார் ஓகே ஆ ஓகே சார்